திருச்சியில் சுற்றுப்புறச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தாலே முக்கால்வாசி நம்மளால ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்க தான் முக்கால்வாசி காரணம் ஏன்னா குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடமாட்டிறாங்க கரெக்ட்டாக அவங்க பாட்டுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் போட்டு போயிவிடுறாங்க அதேமாதிரி குப்பை வண்டி வந்ததுன்னா குப்பை வண்டியில் கொட்டமாட்டிறாங்க எல்லா இடத்துலையும் போட்டு குப்பை பெருசாக்கிடுறாங்க தண்ணீ மாசுப்பாடு பார்த்தீங்கனா ஃபேக்ட்ரிலேருந்து வர தண்ணீ கழிவுகளெலாம் வந்து தண்ணியில் கலக்குது அதனால் வந்து ஏரி இது குளங்கள் எல்லாம் வீணாக போயிடுது அதனால் மீன் குளத்தில் வந்து கலந்துச்சுன்னா குளத்தில் இருக்கிற மீன்லெலாம் செத்து போயிடுது இதனால தண்ணீ வந்து மாசுப்பட்டு அதனால ஆடு மாடு இதை குடிக்கிற அந்த இது எல்லாம் செத்து போயிடுது இதை வந்து இதுதான் ட்ராப் பேக் அப்புறம் இம்ப்ரூவ்மன்ட் பார்த்தீங்கனா மாநகராட்சியில் நல்லா வேலை செய்கிறாங்க ஏன்னா எல்லாேரும் இப்போ என்னெனா குப்பை வந்து கரெக்ட்டாக கொட்டணும் குப்பை இருந்தால் ஃபைன் போடுகிறாங்க வீட்டுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கொட்டிருந்தால் குப்பைத்தொட்டி யூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணறாங்க ஆட் அப்புறம் சுவரோவியம் கூட கொடுக்குறாங்க கலக்டெர்ஸெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்காங்க